ஹலோ மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாங்க மேடம் ஆ சரிங்க ஆ சரிங்க மேடம் மார்னிங் இல்லைனா ஈவ்னிங் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு சொன்னிங்கன்னால் பண்ணிடலாங் ஈவ்னிங்கா சரிங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லை சரி மார்னிங்கே பெஸ்ட்டாகவே இருக்குமே ஆ அது நான் அனுப்பிவிட்டுறேம்மா

மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து செவன் ஓ ஆ சரிங்க மேம்